ஆ ஆமாம் எனக்கு வந்து புத்தகத்தை தவிர நிறைய பத்திரிக்கைகள் வந்து வாசிக்க பிடிக்கும் நார நாளிதழ்கள் வார இதழ்கள் பெண்களுக்கான புத்தகங்கள் தொழில் சார்ந்த புத்தகங்கள் செய்தித்தாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி வந்து செய்தித்தாள் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கறேன் இப்போ புத்தகம் வந்துட்டு ஒரு புத்தக பதிவு தான் அது அது வந்து நடந்தது நடக்கப் போகிறத பற்றி பே வந்து போட்டிருப்பாங்க ஆனால் செய்தித்தாள் அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பிரசன்ட்டாக படிப்போம் ஸோ நான் புத்தகங்கள் தவிர செய்தித்தாள்கள் வந்து ரொம்ப விரும்பி படிப்பேன் அதில் நிறைய விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட நாலேஜை வந்து கெயின் பண் பண்ணணும் அதனால நான் வந்து ப புத்தகங்கள் தவிர செய்தித்தாள்களையும் அதிகமாக படிக்க விரும்புவேன்